ஹலோ சொல்லுங்க ஆ குட் மார்னிங் நீங்கள் பிகாம் ஃபர்ஸ்ட் இயர்ங்களா நேம் நேம் என்ன சொன்னீங்க மணிமேகலைங்களா ஆ சொல்லுங்க என்ன ப்ராப்லம் ஓ அப்படிங்ளா

ஐடி கார்டு மிஸ் பண்ணிட்டிங்னா அடுத்து நெக்ஸ்ட் இன்னொரு ஐடி கார்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி வாங்க்கிலாம் ஆனால் ஐடி கார்டு வந்து நீங்கள் திரும்ப வந்து அதுக்கு அமௌன்ட்டு வந்து நீங்கள் பே பண்ணி வாங்கிற மாதிரி தான் இருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரெட் நீங்கள் வந்து அதுக்கு பே ஃபைவ் ஹண்ட்ரெட் பே பண்ணணும் அதுக்கு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து அதுக்கு ஒரு ரெக்குவஸ்ட்டிங் லெட்ரு எழுதணும் நீங்கள் வந்து லெட்ரு எழுதிகிட்டு நீங்கள் க்ளாஸ் அட்வைசர்கிட்ட சைன் வாங்கணும் க்ளாஸ் டீச்சர்கிட்ட சைன் வாங்கிட்டு இல்லை இல்லை நீங்கள் க்ளாஸ் அட்வைசர் கிட்ட ஒரு சைனு அடுத்து உங்கள் டிப்பார்ட்மெண்ட் ஹெச்ஓடி கிட்ட ஒரு சைனு அதுக்கப்புறோம் வந்து நீங்கள் என்கிட்ட கொண்டு வாங்க என்கிட்ட ஒரு சைன் வாங்கணும் சைன் வாங்கிட்டு நான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸு தருவேன் அதுக்கப்புறோம் நீங்கள் உங்களோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு ஐடி கார்டு வாங்க்கிலாம் உங்கள் க்ளாஸ் அட்வைசரு நேம் என்ன உங்கள் க்ளாஸ் அட்வைசர் நேம் என்ன பார்வதிங்களா சரி ஓகே நீங்கள் ஒரு லே என்ன பண்ணுங்க ஒரு லெட்ரு ஒன்று எழுதிக்கோங்க ஏ ஃபோர் ஷீட்டில் லெட்ரு ஒன்று எழுதுகிட்டு நீங்கள் வந்து உங்களோடய சைன் உங்கள் க்ளாஸ் அட்வைச்சர் சைன் ஹெச்ஓடியோடய சைன் மூணு சைன் போட்டு என்கிட்ட கொண்டு வாங்க அதுக்கப்புறோம் நான் சைன் போட்டு உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று தரேன் உங்களோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் நியூ ஐடி கார்டு வாங்க்கிலாம் நீங்கள் நாளைக்கி வாங்க இல்லை நாளானைக்கி வாங்க என்னென்ட்டு ஆ லன்ச் ஹவர்ஸ் ப்ரேக் டைமில் வாங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஆ ஓகே